அரசு பார்த்தீங்கன்னா சுகாதார நலனுக்காக நாளுக்கு நாள் புதிய நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க நிறைய புதிய புதிய சுகாதார திட்ட மேம்படுத்துகிறதுக்காக நிறைய முயற்சிகளையும் எடுத்துகிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க இதில் ஒன்று பார்த்தீங்கனா முதலமைச்சரின் விரிவானக் காப்பீட்டுத் திட்டத்தைப் பற்றி சொல்லலாம் அதவாது ஒரு ஃபேமிலியில் வந்து இருக்கிற எல்லாேருக்கும் ஒரு முதலமைச்சரின் விரிவானக் காப்பீட்டுத் திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கார்டு கொடுத்துடுறாங்க இது பார்த்தீங்கனா மெடிக்கல் எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுறத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது ஒரு ஆப்ரேஷன் இல்லை ஒரு ஏதாவது ஒரு சிகிச்சை பெறணும் அப்படின்ற போது பார்த்தீங்கனா அவசரத் தேவை ஒரு ஒன் லேக் செலவு ஆகும் அப்படினும்போது பார்த்தீங்கனா நம்ம கிட்டே அமௌண்ட் இல்லை அந்த டைமில் அப்படினும் போது நம்ம இந்த முதலமைச்சரின் விரிவானக் காப்பீட்டுத் திட்டத்தைப் பயன்படுத்தி சிகிச்சைப் பெற்றுக்கலாம் இது வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற சிகிச்சையை நம்ம இது மூலமாகவே ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம்